நாங்கள் வீட்லேயே சாப்டுட்டே இருக்கிறதுனால எங்களால் உடம்பு ஏர்வு ஏறி ஏறிக்கொண்டு தான் இருக்கும் அதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் எழுந்திரிக்க முடியாது உக்கார முடியாது இதனாலே நாங்கள் ஒரு கிலோமீட்டர் நடந்து போய் நடத்து வருவோம் இல்லைன்னா நாங்கள் வீட்டில் ஸ்கிப்பிங் விளாடுவோம் ஸ்கிப்பிங் விளாடுனா உடல் எடை நல்லாயிருக்கும் வேர்வை விட்டால் உடல் எடை ரொம்ப கம்மியாகும் இதனால நாங்கள் உடல் எடையை எப்படி குறைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்படித்தான் பண்ணுவோம் அதனால ஜாகிங் போவோம் கிராமத்தில்தான் ஜாக்கிங்கெலாம் போக முடியாது அதனால நாங்கள் ஸ்கிப்பிங் தான் அதிகமாக விளாடுவோம் அதிகமாக வெளாடினா உட உடம்புல வேர்வை விடும் இல்லை நொண்டி விளாடுவோம் நொண்டி விளாட்னா விளாட்னாவே அதிகமாக வேர்வை விட்டாலே உடலெடையை குறைக்கலாம் அது எல்லாம் ஆரோக்கியதையும் குடிக்கும் இதில் வந்து நம்ப என்னா தெரிஞ்சுக்கணுன்னா வீட்டில் சாப்பிட்டு உக்காண்துட்ருக்கவும் கூடாது கொஞ்சம் நடக்கவும் செய்யணும் நல்லா உடம்பையும் ஆரோக்கியத்தையும் வைச்சுக்கணும் நம்ப உக்கார்ந்துகிட்டே இருந்தோன்னால் ஒடல் உடம்புல நோய் தான் அதிகரிக்கும் நடமாட்டம் இருந்தால் மட்டும் தான் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவெலாம் கழனிக்கெலாம் போய்ட்டு வருவாங்க கழனிக்குலாம் போய்ட்டு வரதுனால அவங்களுக்கு உடம்புல வலி இல் இருக்கமாட்டேது கை கால் வலி இருக்கமாட்டேது உண்மையாலும் உடம்பும் ஆரோக்கியமாக வச்சுக்கறாங்க அந்த காலத்தில் இருக்கற கூழ் பசுமை தன்மையெலாம் இப்போதைக்கு இல்லை இதனாலே உடம்புல நோய் இல்லாத இருக்குது இப்போ இந்தக்காலத்துலெலாம் எங்களால் அந்த ஆரோக்கியமான சாப்பாட்டையே சாப்பிட முடில அந்த அதிகமாக கெமிக்கல் தான் அதிகமாக கலந்து வருது இதனால் உடம்பு உடலெடை அதிகமாகதான் ஆகும் அதனாலே வேர்வை விட்டால் மட்டும் தான் கை கால் வலி உடம்புல எந்த நோயும் இல்லாது ஆரோக்கியமாக இருக்க முடியும் இதனால ஜாக்கிங்கெலாம் போகமுடியலனாலும் நடக்கணும் நல்லா ஸ்கிப்பிங் விளாடணும் அந்தமாதிரி செய்யணும் இல்லைனா பச்சைப்பயிறு பச்சைப்பயிறுலாம் வீட்டில் ஊறவச்சு நைட்டு ஊறவச்சுட்டோனால் காலைல தண்ணியை வடிகட்டிட்டு வச்சால் அது மொளை கட்டி வந்தால் அந்த மொளை கட்டி சாப்பிட்டாவே போதும் உடலில் உடம்புல இருக்கிற நீரெல்லாம் சுத்தமாக இறங்கிடும் இந்தமாரி பச்சை பயிருங்களை அதிகமாக மொளை கட்டி வச்சு சாப்ட்டா நல்லது உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் உடலையும் உடம்புலையும் உள்ள உடம்புலையும் என்ன சொல்ல உடல் எடையை அதிகரிக்காது இதனாலே மொளை கட்டின பயிறு சாப்பிடணும் நடக்கணும் நல்லா விளாடவும் செய்யணும் இது நல்ல ஆரோக்கியத்தை குறிக்குதுனு நான் சொல்கிறேன்